எங்கள் பகுதியில வந்து அதிகமாக பிடிக்கப்படும் மீன் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா விறால் மீன் கெண்டை மீன் சிலேபி மீன் ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் அதிகமாக பிடிப்போம் கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் மத்தி மீன் துள்ளுக்கண்டை ஸோ அந்த மாதிரி மீன்லாம் நிறைய பிடிப்போம் எங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுற மீன் வந்து மக்கள் அதிகமாக எதிர்பார்க்குற மீன் வந்து பார்த்தீங்கன்னா விறால் மீன் ஸோ நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் நல்லாருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் இந்த மீன் வந்து நிறைய பேர் விரும்புவாங்கள் இது வந்து ஒரு கிலோ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுபாய்க்கு மேலே வந்து நார்மலாக கிராமத்திலே அது விற்பாங்க கெண்டைமீனு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா தான் ஒரு கிலோ ஆனால் விறால் மீன் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும் அறுநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் இருக்கும் ஸோ அதனால் அந்த மீன் தான் எல்லாரும் விரும்புவாங்கள்